ஆமாம் மேம் ஆமாம் மேம் ஐயய்யோ ஏன் மேம் என்ன மேம் பண்ணிணான் ம் ஐயய்யோ ஐயய்யோ ஐயய்யோ என்ன மேம் சொல்கிறீங்க நல்லா தானே மேம் இருந்தான் ஐயய்யோ என்ன மேம் இப்படி சொல்கிறீங்க என் பிள்ள நல்லா படிப்பானே என்னென்னு தெரியலயே மேம் ஐயோ மேம் வரட்டும் மேம் என்னென்னு கேட்குறேன் மேம் கண்டித்து அனுப்புகிறேங்க மேம் ஐயய்யோ அப்படின்னா சரிங்க மேம் நான் அவனை கண்டிகிறேங்க மேம் நல்ல பையனாக தான் மேம் இருந்தான் நீங்களே சொல்கிறீங்களே சேர்க்கை சரியில்லனு அதனாலயே இப்படி ஆகிட்டானா என்னென்னு தெரியலைங்க மேம் வீட்டுலெல்லாம் நல்ல பிள்ளையா தான் மேம் இருந்தான் ஆ நான் கண்டிப்பாக பார்க்குறேன் நீங்களும் கொஞ்சம் அங்கே கவனமாக பாருங்க ஏதோ பசங்கள் சரிங்க மேம் நான் கண்டிக்கிறேன் மேம் இனிமேல் எந்த தப்பும் பண்ணாத அளவுக்கு நான் பார்த்துகிறேன் மேம் நல்லா படிப்பான் மேம் நீங்கள் எதுவும் அப்படில்லாம் பண்ணாதீங்க மேம் இந்த பிள்ள கண்டு நல்லா படிக்கிற பிள்ளைங்க மேம் வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க நாங்கள் கஷ்டப்பட்டு தான் மேம் பணம் கட்டி நாங்கள் படிக்க வைக்கிறோம் மேம் நீங்கள் எதுவும் இந்த டீசியெலாம் இது மாதிரி சொல்லாதீங்க மேம் என் பை என் பையனை கரெக்ட்டாக இனிமேல் கரெக்ட்டாக இருப்பான் மேம் ஸ்கூலில் நீங்கள் இந்த டீசியெலாம் பேசாதீங்க இனிமேல் ம் சரி இது மாதிரி கண்டிப்பாக ஆகவே ஆகாது மேம் இதுதான் மேம் ஃபஸ்ட் அண்டு லாஸ்ட் இது மாதிரி இனிமேல் ஆகவே ஆகாது கரெக்ட்டாக இருப்பான் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு கரெக்ட்டாக இருப்பான் மேம் அதுக்கு நான் கேரண்டி மேம் ம் ம் ம் ஆ சரிங்க மேம் தேங்க்யூ